ஓவியத்துறையில் இயற்கை காட்சிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இயற்கை காட்சிகளில் பார்க்குறதுக்கே நல்ல ஒரு நல்ல நிம்மதியாகவும் நிறைவாகவும் இருக்கும் அதில் வந்து நிறையா பூக்கள் செடிகள் எல்லாம் ஓவியங்களையும் நான் எனக்கு ரொம்ப விரும்பி பார்த்து வரைஞ்சும் வச்சுருக்கேன் நிறையா வரைஞ்சு வச்சுருக்கேன் பூக்களெல்லாம் பார்த்தா மனநிறைவாக இருக்கும் பார்த்துக்கோங்க நல்ல செடிகளை கொடிகளெல்லாம் பார்க்கையில அந்த இயற்கை காட்சி வந்து ஒரு குளுமையான பசுமையான ஒரு நிலையாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் அது நல்ல முறையில எனக்கு ஓவியம் வரைகிறது ரொம்ப பிடிக்குங்க அந்த க காட்சிகளை க பார்த்துட்டு வந்ததுமே நான் வந்து அதை வரைஞ்சு ம அப்படியே வரைஞ்சு ஓவியங்களை வ வித விதமாக வரைஞ்சு செ எங்கள் வீட்டு இதில் மாட்டி வச்சுருக்கேன் எந்த ஒரு இதுக்கும் இது இல்லாமல் நல்ல ப இயற்கைகளை ரொம்ப பிடிக்கும் இயற்கை காட்சி தண்ணியில் இருந்து மழை பெய்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா பேர்த்துக்கும் வல வரைஞ்சும் கொடு எனக்கு இப்போ அவங்க சொன்னாங்க நான் அவர்களுக்கும் வரைஞ்சும் கொடுப்பேன் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும்தான் என்ன சொல்கிறாங்களோ அந்த இயற்கையை அந்தமாதிரி வரைஞ்சு பேப்பரில் இந்த இதில் நல்ல கலர் பண்ணி அவர்களுக்கு நான் கொடுப்பேன் இயற்கை காட்சிகளை மற்ற எல்லா இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சந்தோஷம்